ஹலோ ஹலோ மேம் சசி உணவகமாங்க நாங்கள் வந்து இங்கே சாமிநாதபுரத்தில் இருக்கோங்க மேடம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு பேர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது நாங்கள் வந்து சாயந்தரமா வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து செலப்ரேட் பண்ணலான்ருக்கோம் வீட்டில வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் வருவாங்க ஐம்பது பேருக்குரிய சாப்பாடு வந்து ஈவினிங் வந்து சாப்பாடு கொடுக்கலான்ட்டு கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்கள் உணவகத்தை தான் வந்து இது பண்ணாங்க ஆ ஆ சரிங் மேடம் ம் ம்

ஆமாம் ஆ

ஆ எங்களுக்கு வந்து இப்போ எங் நாங்கள் எங்கள் கெஸ்ட்டு வந்து ரெண்டு வகையாகவும் இருப்பாங்க அதாவது சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்கும் எங்களுக்கு சைவம்னு பார்த்தீங்னா நீங்கள் அந்த பஃபே சிஸ்டம்ல சொன்ன மாதிரியே சோலா பூரி அப்புறம் இட்லி தோசை அதெல்லாம் வந்து காமனாக வச்சிக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு இந்த சால்னா இந்த இதெல்லாம் வந்து சட்னி அதெல்லாம் இருக்குதுல அந்த குழம்பு குழம்பு வகைகள்ல மட்டும் எங்களுக்கு சைவம் அசைவம் அதில் அது ரெண்டு மெனு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சைவத்தில் என்னென்ன இருக்குது அசைவ ஆ சரி

ம் சரி ம் ம் ம் சரி

ம் இப்போ நாங்களே வந்து உங்களுக்கு கறியும் ஆ இல்லைங்க மேடம் இப்போ நாங்களே வந்து உங்களுக்கு கறியும் மளிகை ஜாமான எல்லாம் வாங்கிக் கொடுத்துட்டோம் நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்னா வாங்கிக் கொடுத்துட்டோன்னா ஏதாவது அதிலேருந்து ஏதாவது உங்களுக்கு கோ இதாகுமா குறைப்பிங்களா இல்லை எப்படி

ம் சரிங் மேடம் சரிங் மேடம் சரி நான் வீட்டில ஒரு தடவை எல்லாருக்கிட்டையும் கலந்து விசாரிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ஃபோன் பண்றேங்க மேடம் ம்

ஆ ம் சரிங் மேடம் ஆ சரிங் மேடம் ம் ஆ தேங்க்யூங் மேடம் ம்